இந்தியாவில் மிகவும் பழமையான செம்மொழியாக நம்மளது தமிழ்மொழி முதன் முதலில் அங்கரிக்கப்பட்டது நமது தமிழ் கலாச்சாரம் மொழி இலக்கியம் இசை நடனம் நாட்டுப்புறக்கலை தற்காப்புக்கலை ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை விளையாட்டு ஊடகங்கள் நகைச்சுவை உணவு ஆடைகள் கொண்டாட்டங்கள் தத்துவம் மதங்கள் மரபுகள் சடங்குகள் நிறுவனங்கள் அறிவியலை வெளிப்படுத்துகிறது தமிழர் பண்பாடு தமிழ்மொழியின் ஊடாகவும் தமிழர் தாயாக பிணைப்பின் ஊடாகவும் தமிழர் மரபுகள் வரலாறு விழுமியங்கள் கலைகள் ஊடாகவும் தமிழ்மொழி சிறப்பாக விளங்கும் விளங்குகிறது